அஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஏழு அஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆறு ஒன்று ரெண்டாயிரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு